நம்ம விலங்குகளை பராமரிக்க இயற்கையான தீவனம் யூரியா மற்றும் இதெல்லாம் போடாமல் இயற்கையான முறையில் வளர்க்கப்பட்ட பசும் தீவனத்துகளையெல்லாம் இந்த ஆடு மாடு இதுக்கெல்லாம் நம்ம பொ பராமரித்திட்டு வந்தோம்னால் அது எந்த ஒரு நோய் இது இல்லாமல் சுகாதார முறையில் வளர்க்கணும் அதேமாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் பூனை இந்தமாதிரி நம்ம செல்லப் பிராணிகளையும் வந்து பார்த்திங்கன்னா அது பயன்படுத்தும் உணவு கொடுப்பதற்காக பயன்படுத்தும் தட்டு இதெல்லாம் நம்ம வந்து சுகாதார முறையில் வச்சிருந்தோம்னால் அதுக்கு எந்த ஒரு நோய்களும் இல்லாமல் அதையும் நம்ம சுகாதார முறையில் நம்ம வச்சிருக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையாக ஆடு மாடு இதுக்கு இயற்கையான தீனியும் நம்ம வீட்டில் சில வளர்க்கக்கூடிய செல்லப் பிராணிகளுக்கெல்லாம் நம்ம சுத்தமான உணவுகளையும் மருந்து கெமிக்கல் இல்லாத இதையும் நம்ம கொடுத்தோம்னா நம்ம நல்லபடியாக வளர்த்துக்கலாம் இதை வந்து எங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களும் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்காங்க